ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டடீஸ்து மட்டும் சொல்லித் தராமல் எக்ஸ்ட்டா கரிக்குலர் கிராஃப்ட்ஸு டிராயிங்கு ஸ்டிட்ச்சிங்கு ஸ்போர்ட்ஸு இந்தமாதிரி அதுக்குனு ஒரு ப்ரீடு பிரியடு வெச்சு சொல்லித் தந்தால் இன்னும் நல்லாருக்கும் கிராஃப்ட்ஸ் ப்ரீட் டிராயிங் ப்ரீட் பீட்டி பிரியடு அதுமாதிரி வெச்சு நிறைய எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸஸ் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதே சொல்லித் தந்தா காலேஜ்லியும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்புறமா அவங்களுக்கே ஒரு டேலன்ஸ் தெரியும் ஓ நம்மளுக்குள்ள இந்தமாதிரி ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் இருக்கு டிராயிங் டேலண்ட் இருக்குது கிராஃப்ட் டேலன்ஸ் இருக்குது ஸ்டிச்சிங் இருக்குதுன்னு அப்போ அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு தெரிய வரும் ஆனால் அவங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் இருக்குதுன்னு வெளியில் வரும் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படி வந்தால் அதுக்கு ஆஃப்டர் காலேஜ் வந்து அவங்க பிடிச்ச ஜாப்பு அந்தமாதிரி போய் அவங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்தமாதிரி எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டிராயிங் பிரியட் கிராஃப்ட் ப்ரீட் பீட்டி பிரியட் இருக்குது இருந்தாலும் அந்த பிரியடுக்கு இந்த பிரியட் சப்ஜெக்ட் தான் படிக்கணுன்னு ஒரு ஸ்ட்ரிட் ஆடர் கொண்டு வரணும் ஏன்னால் பீட்டி பிரீட் இருக்கும்போது பீட்டி சார் வரலன்னா மற்ற இந்த சப்ஜெக்ட் வந்து கடனா எடுக்கிறது இப்போ வரைக்கும் அந்த இது போயிட்டுதான் இருக்குது பீட்டி சார் வரலன்னா கூட ஸ்டூடண்ஸ்க்கு வந்து ஸ்டப் சப்ஸ்ட்யூட் டீச்சர் போட்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து விளையாட்டு காமிக்கிறது இல்லாட்டி பீட்டி பிரியட் வந்து விளையாட விடுறது இதுமாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறமா ஸ்கூல் படிக்கும்போதே இந்தமாரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரது ஸ்டூடண்ட்ஸுக்கு இன்னும் பெட்டருன்னு நான் திங்க் பண்ணுறேன்